பேசுறோம் தருமபுரியை சொல்லணுன்னா பார்த்தீங்கன்னா சேலம் மாவட்டத்தில் முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா தரும சேலம் ம மாவட்டத்தில் வந்து தனியாக பிரிச்சது தான் தருமபுரி மாவட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் தருமபுரி மாவட்டத்தை பிரிச்சாங்க தருமபுரி மாவட்டமாக பிரிச்சதில் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரி வந்து பொருளாதாரம் சமூகம் வாழ்வாதாரம் அந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபஸ்ட்டு அடி வாங்கிட்ருந்துது ஏன்னால் ஒரு மழை இல்லாமல் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பத்து பதினைந்து வருடங்களாக தருமபுரி மாவட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுருக்காங்க வாழ்வாதாரம் அதாவது இருக்கற வாழ் வாழ்க்கைக்கு தேவையான வாழ்வாதாரம் ரொம்ப அவசியம் இல்லையா அந்த இதில் வந்து தருமபுரி மாவட்டத்தில் வந்து அப்பே பிற மாவட்டங்கள் பெங்களூர் ஒசூர் சே நா சேலம் நாமக்கல் கோயபுத்தூர் அந்த மாதிரி மற்ற மாவட்டங்களுக்கு சென்று அவங்களுடைய வாழ்க்கை தரத்தை வந்து மேம்படுத்த ட முயற்சி பண்ணாங்க அப்படி முயற்சி எடுக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வந்து அந்த புதுமை பெண் திட்டம் இந்த கு சுய உதவி குழுமா பெண்களுக்குன் சொல்லிட்டு நிதி திட்டம் அந்தமாதிரி நிறையா திட்டங்களை கொண்டு வந்து தருமபுரி வந்து மேலும் மேலும் வளர்ச்சி கொண்டு வந்தாங்க புதிதாக இப்போக்கூட ஒசூர் டு சாரி சேலம் டு ஒசூர் ஹைவே போட்டு தருமபுரியை மேம்படுத்திருக்காங்க